பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருவத்தொம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு